சுகாதாரம் சமூகம் ஆதரவு மற்றும் க கண்ணிய அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் வயதான மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் வந்து ரொம்ப முடியாத ஒரே இடத்துல இருக்கிறது அவங்க தனிமையிலையே நீண்ட நேரம் நீண்ட நேரம் தனிமையிலையே இருக்கிறது அப்புறம் சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது தூக்கம் வராமல் இருக்கிறது அவங்களோட யாருமே பேசுறது இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் போது அவங்க மன உளைச்சல் அதிகமாகுது அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட அவங்கள கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அவங்க ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப உடஞ்சி போயிடறாங்க அதுக்கு வாய்ப்பு என்னன்னால் அவங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த பக்கத்தில் இருக்கறவங்க அவங்க இந்த அறக்கட்டளை அறங்காவலர் அறக்கட்டளை அதுக்குன்னு இருக்காங்க அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை அரசாங்க சுகாதார இதுக்கு ஃபோன் பண்ணம்னால் அவங்க வந்து அதை இது பண்ணறக்கு வாய்ப்பு இருக்குது